இப்போ வந்து எங்கள் பகுதியில் வந்து கைத்தறி நெசவாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நூல் த்ரெட்டு இதெல்லாம் வேணும்னா சொசைட்டி மூலமாக இலவசமாக தராங்க அதில் இப்போ ஜக்காடு பெட்டினா ஜக்காடு பெட்டியில் வந்து இப்போ ஐயாயர ரூபானா வந்து அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் ஆயர ரூபா அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் தராங்க எங்கள் வீட்டு பக்கத்திலலாம் நிறைய பேத்துக்கு இட வசதியெல்லாம் பண்ணிக் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நாலு சென்டு இடம்னா அதுல ரெண்டு சென்டு இடத்துக்கு தான் பணம் வாங்கிக்கிறாங்க அந்தமாதிரிலாம் இலவசமாக நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் பகுதியில் கோயம்புத்தூரில் வந்து கோஆப்டெக்ஸ் பேங்க்கில் வந்து நிறைய எங்களுக்கு சலுகைலாம் தராங்க இப்போ வந்து லோன் தராங்கன்னா அதுக்கு வந்து பாதி அமௌண்ட்டு கம்மி பண்ணிக்கிறாங்க இதுமாதிரி நிறைய எங்களுக்கு வந்து கைத்தறி நெசவாளர்கள் இது வந்து நிறைய சொசைட்டி மூலமாக நிறைய எங்களுக்கு தள்ளுபடிலாம் பண்ணி சிறப்பான திட்டம்லாம் அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கு இப்போ வந்து கைத்தறி நெசவாளர்கள் வீட்டில் உள்ள கொஞ்சம் தாழ்மையானவங்க ஏழை உள்ளவங்க புள்ளைகளுக்கெல்லாம் வந்து ஆயர ரூபா வந்து பணம்லாம்கொடுத்து எங்களுக்கு நிறைய சலுகை திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க